எங்கள் ஊரில் நானு எங்கள் வீட்டில் இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால எங்களுக்கு என்னா பொழுதுபோக்குன்னு தெரியாமல் முழிச்சின்னு இருப்பேன் அப்போ என் பையன் சொல்லுவான் ஆலோசனை அம்மா இன்றைக்கி சினிமா வந்துருக்குது புது சினிமா போகலாமா கேட்குறியேன்னு கேட்பான் ஆமாம்ப்பா இன்றைக்கி எனக்கு போர் அடிக்கிது நம்மளும் இன்றைக்கி நம்ம பொழுதும் போகல வாங்க எல்லாரும் குடும்பத்தோடய நம்ம சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னுதொட்டு போயிட்டு சினிமா பார்ப்போம் சினிமா பார்த்துட்டு நைட் வந்து இருக்கிற சாப்பாட்டை பகிர்ந்து தின்றுடுவோம் காலையில் எழுந்திரிப்போம் சுறு சுறுப்பாக ஸ்கூலுக்கு போயிடுவாங்க திருப்பி நை இப்போ சாய்ங்காலமாக வந்து அம்மா நான் விளையாட போகிறேன் எனக்கு போர் அடிக்கிதுன்னு கேட்பான் சரிடா நீ விளையாட போ ஒரு நல்ல பயனுள்ள விளையாட்டாக விளையாடிட்டு வா அதாவது கிரிக்கெட்டோ இல்லை வந்து கபடியோ இது மாதிரி பயனுள்ள விளையாட்டாக பயனில்லா விளையாட்டை விளையா போ பொழுதுபோக்குக்கு போகாத பயனுள்ளதா பொழுதுபோக்கு போ நான் அதே மாதிரி சாய்ந்திரம் டைம் ஆனால் பசங்களை கூட்டி பசங்களுக்கு என்னென்ன சொல்லணும் சொல்லி அதுங்களுக்கு பாடம் கூட கற்று கொடுக்கலாம் நான் உட்காந்திக்குற நேரம் அதுங்களுக்கு ஏதோ ஒரு என்னால் முடிஞ்ச உதவிங்கள செய்யலாம் பணம்காசு தேவையில்ல அதுங்களுக்கு கற்றுக் கொடுக்க அதுவும் ஒரு பொழுதுபோக்கு தான் பசங்களை கூட்ன்னு வந்து உட்கார வச்சா அதுங்களுக்கு நல்ல கற்பனையாக நல்ல நல்லதை சொல்லி நல்லபடியாக இந்த வழிக்கு போ இந்த வழிக்கு சொல்கிறது அதுவும் ஒரு விளையாட்டு மாதிரி தான் எனக்கு நானும் அதுமாதிரி பொழுதா இருந்தால் பசங்களுக்கு நல்ல செய்தி சொல்லி அதுங்களை நல்லபடியாக இ இது பண்ணுவேன் இதுவும் ஒரு பொழுதுபோக்கு எப்படியும் அது பொழுது போகலையா கயனிக்காக போகறியா ஒரு எறப்பு விட்றோமா தண்ணி நீர் பாய்ச்சிகிறோமா நெல்லுக்கு அதுவும் ஒரு பொழுது போக்கு தான் எங்களுக்கு அதுவும் பொழுது போகலையா களையெடுக்க போகிறோமா களை எடுக்கிற இடத்துல நாலு பேரோடய கூடி பேசி சந்தோசமாக இருந்து மதியான டைமில் வீட்டுக்கு வந்துருவோம் அதுவும் ஒரு பொழுது போக்கு தான் எங்களுக்கு களையெடுக்குறதும் ஒரு பொழுது போக்கு தான் போதுமா

அது நடுவு இல்லை எங்களுக்கு அந் அது வந்து நாங்கள் நட போகிற இடத்துல நடவுக்கு போவோம் ஆனால் நாலு பேர் என்னான்னுவாங்க ஏய் உனக்கு தெரிஞ்ச பாட்டு ஒன்று பாடு அப்படின்னு கேட்பாங்க அப்போ நான் என்னா பண்ணுவேன் இந்த நாட்டுப்புற பாட்டு இருக்குதுங்கில்லையா தெம்மாங்கு பாட்டுங்க அந்த தெம்மாங்கு பாட்டுங்களை பாடி அந்த அந்த திம்மாங்கு பாட்டு பாடுனோனே அவங்களுக்குலாம் எல்லாம் சந்தோசம் வந்துடும் அதான் கூட நடுறவங்களுக்கு